எங்க ஊரில் இருக்குகிற ஸ்கூல்னு பார்த்திங்கன்னா டுவேல்த்து வரைக்குமே இருக்குது அது வந்து தமிழ் மீடியம் தான் ஆனால் ஒரு சிலவங்க வந்து இங்லீஷ் மீடியம் சேர்க்கணும் குழந்தைங்கல அப்படின்னு சொல்லிட்டு வெளியூரில் சேர்ப்பாங்க அண்ட் நிறய வந்து பஸ்சு ஸ்கூல் பஸ்சுமே வருது அவங்க அவங்களுக்கு ஏற்றமாரி ஸ்கூல் பஸ்சுங்களோ இல்லை ஆட்டோ இல்லை பைக்கில் கூட இட்டுன்னு பேயிட்டு விடுவாங்கள் கவெர்மென்ட் ஸ்கூலுமே இருக்குது கவெர்மென்ட் ஸ்கூல் வந்து ப்ரைமரி மட்டும் இருக்குது அதுல அதுலயுமே பசங்க படிக்கிறாங்கள் இப்போ வந்து கவெர்மென்ட் ஸ்கூலு ப்ரைவேட் ஸ்கூலுன்னு பார்த்திங்கன்னா இரண்டுதிலியுமே வந்து தரமான கல்வி வழங்குறாங்கனு தான் சொல்லாம் ஆனால் வந்து பக்கத்து ஊருலாம் பார்த்திங்கன்னா கிராமம் அந்த மெயினில் வரத்துக்கே வந்து அவங்க வந்து நடந்து அப்படி சைக்கிளில் பஸ் பஸ்ஸு வசதி கிடையாது அந்த ஊருக்கு பைக்கில் வரணும் அப்படி இல்லைனா சைக்கிளில் தான் வருவாங்கள் வந்துட்டு அப்புறம் வரதுக்கு வந்து அவங்களுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் பஸ்ஸுக்கு ப்ரைவேட் ஸ்கூலுன்னு பார்த்திங்கன்னா நிறைய பஸ் இருக்குது ஆனால் நிறய ஸ்கூல்மே இருக்குது நிறைய பஸ்சுமே இருக்குது அவங்க அவங்களுக்கு எந்த ஸ்கூல் பிடிக்கிதோ அந்த ஸ்கூலுக்கு ஏற்றமாதிரி அவங்க வந்து பஸ்சு ச்சூஸ் பண்ணிக்கிறாங்கள் இல்லை பஸ்ஸில் ப பஸ் வந்து டைமிங்க்கு தான் இருக்குது அதனால் ஸ்கூல் பஸ்ஸோ இல்லை பைக்கோ ஆட்டோவோ வந்து ரெடி பண்ணிக்குவாங்கள் அது மூலிமா வந்து போறாங்கள் கிராமத்தில் வந்து கல்வின்னு பார்த்திங்கன்னா வந்து தரமான கல்வி தான் எல்லா இடத்துலயுமே வந்து தரமான கல்வி தான் இருக்குது பசங்களுடைய நாலெஜிக்கு ஏற்றமாதிரி தான் அவங்க வந்து க டீச்சர்சும் சரி பசங்களை வந்து நல்லாவே ரொம்பவே எடுத்துகிட்டு போறாங்கள் ஆரம்ப கல்வியும் சரி க அ அதுக்கு அடுத்த படிப்புமே வந்து ஸ்டுடென்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் டீச்சர்ஸ் வந்து ரொம்ப நல்லாவே பண்றாங்கள்